நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோட சேர்ந்து எல்லா பண்டிகையுமே நாங்கள் வந்து கொண்டாடுறோம் அது வந்து பொதுவாக அந்த கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் அதை வந்து பெருசாக நாங்கள் வந்து நினைப்போம் அந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவை வந்து கொண்டாடுவது அப்புறம் அந்த காமன் பண்டிகை போன்ற விழாக்களை கொண்டாடுவது அதுக்கப்புறம் வந்து அந்த குலதெய்வ வழிபாடை வந்து கொண்டாடுவது இதை வந்து இது பொதுவாக இதுக்கப்புறம் தீபாவளி தீபாவளிங்கிறது ஒரு கூட்டு குடும்பமாக எல்லாமே அண்ணன் தம்பி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அண்ணன் சித்தப்பா மவன் பெரியப்பா மகன் எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டாடக்கூடியது தான் நாங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிற அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் எடுத்து உணவுகள்லாம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றது இப்படி வந்து அந்தக் கலாச்சாரத்தை குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது எல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்தி கதை பேசுகிறது அப்போ அவன் என்ன படிக்கிறான் இவன் என்ன படிக்கிறான் இவன் என்ன செஞ்சிக்கிட்டிருக்கான் தம்பி சின்னாள் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரைப் பற்றியும் வினாவுவது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் மிகப்பெரிய வந்து ஒரு ஒற்றுமையை ஒரு யூனிட்டியை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்கக்கூடியது இந்த இந்த மாதிரில்லாம் இன்னும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேங்க ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பண்டிகை இப்போ பொங்கல் விழாலாம் நடந்துச்சுன்னால் அந்த மாடு இருக்குதுன்னா மாட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலிருந்து மாட்டை குளிப்பாட்டிறதுலருந்து எல்லா வேலைகளையும் வீட்டை சுத்தம் செய்வதிலருந்து தோட்டத்தில் போல் பொங்கல் வைக்கிறதுலேருந்து எல்லா பண்டிகை அந்த எல்லா விழாக்களும் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு தன்மைங்கிறதே அந்தக் கிராமத்தில் இருந்து தான் அது வந்து உருவாகுதுங்க அந்த நரக நகரத்தில் இருக்கவங்களுடைய அது பெருசாக தெரியாது ஒரு நாள் பண்டிகையாக கொண்டாடிட்டு விட்டிருவாங்க அதை மாரி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது சின்ன குழந்தையா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கும் இல்லையா ஏப்பா பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது ஆ ஊ பெரிய அதை வந்து ஒரு இதாக வந்து நினைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க அதே மாதிரி இந்த உணவுங்கிறது காலையில வந்து இட்லியை சமைச்சி அந்தக் காலத்தில் இட்லியை சுட்டு வச்சிருவாங்க சட்னி ஆட்டிட்ருப்பாங்க சட்னி பத்தாமல் போகும் சாம்பார் வைப்பாங்க அதை பண்ணுவாங்கள் இது பண்ணுவாங்கள் எல்லாரும் உக்காந்து சாப்பிடுவாங்க ஓடுவான் விளையாட ஓடுவான் வெளியில் போய் பட்டாசு வெடிப்போம் அப்புற அப்புறமேலு சினிமாவுக்கு இரவு வந்து போகிறது இப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம கலாச்சாரங்கள்ல வந்து ஒன்றியே தான் நம்ம குடும்பத்தை வந்து ஓட்டணும் ஓட்டுறோம் ஓட்டுறோம் அது தான் வந்து முறை